எங்கள் கிராமத்தில் திறந்தவெளி கழிப்பறைகள் வந்து இருக்கிறது இருந்தாலும் அது வந்து மக்கள் வந்து பொதுவாக இருப்பறதனால யாருமே வந்து அதை தூய்மையாக வச்சிக்கிறதில்ல அப்போ அதை இது பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஓ ஒரு ஒருத்தர் ஒருத்தவங்க போய் அந்த தூய்மையாக வச்சிக்கிறாங்க இருந்தாலும் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ அதை செயல்படுத்துகிறதுக்காக இல்லந்தோடி வந்து வீடு வீடாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் வந்து பொது கழிப்பறைங்க வீட்டில வந்து கழிப்பறைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் இது வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா போய் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஊரில் இருக்கும் விஓவ கணக்குப்பிள்ளைய இந்தமாதிரி இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வெளியில வந்து பா பெண்களாக இருக்கிறதுனால வெளியில போகிறதுக்கு இதாக இருக்குது அதனால எங்கள் வீட்டிலையே எங்களுக்கு கழிப்பறைங்க கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உரிமையாக கேட்டுக்கொங்க பெண்கள் வந் வெளியில வந்து நமக்கு கழிவறை போகிறதுனால நம்மளுடைய அதன் மூலியமா நம்மளுடைய மாசுபடுது நம்மளுடைய கிராமம் மாசுபடுது அதன் மூலியமா மனிதர்களுக்கு வந்து நிறைய நோய்வாய்பட்றது அதனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வீடு வீடாக இல்லந்தோறும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கழிப்பறைகள கட்டி படி கேட்டுக்கிறீங்க அதன்படி தான் நம்ம வந்து சுத்தம்பத்தமாக வச்சிக்கணும் கழிப்பறைகள் வீட்டுக்குள்ளே இருந்துனாலும் நம்மளுடைய கழிப்பறைகளை வந்து சுத்தம்பத்தமாக வச்சிக்கணும் நம்மளுடைய சுத்தம்பத்தமாக வச்சிக்கிறதுனால நம்மளுடைய உடம்புகளும் என்ன பண்ணுன்னா ஆரோக்கியமாக இருக்கும் வெளியில இது பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அதனுடைய எல்லாரோடய நம்ம மட்டும் சேதம் அடையாமல் நம்மளுடைய சுற்றி சார்ந்தவங்களுக்கும் அது வந்து தீமையை தான் அளிக்கிறது அதனால மக்கள் வந்து அவங்கவுங்க ஊரில் இருக்கிறோம் க விஓ இல்லைன்னா தலைவர் அவங்கள்ட்ட போயி இந்த மாதிரி இருக்குது நம்மளுடைய ஊருக்கு ஏன் நீங்கள் வீடு வீடு வீடு வீடாக வந்து உங்களுடைய கழிப்பறைகள வந்து நீங்கள் கட்டிக்கொடுக்கக்கூடாது என்று உரிமையாக கேளுங்கள் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டும் ஸ்டேட் கவர்மெண்டும் நமக்கு வந்து அந்தலுடைய இதை கொ வைக்க சொல்லி கொ ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் போய் உங்கள் ஊர் தலைவரிடமோ இல்லை விஓ இவங்கள்டையும் யாரிடமே ஓப்பனாக கேட்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கேன் அது வந்து எனக்கு வந்து வெளியில போய் இது பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது இப்போ வந்து நீ பகல் நேரனான கூட அது நினைக்கலை இ இரவு நேரங்கள்ல எப்படி போகிறது அதனால ஒவ்வொரு வீட்டிலையும் கலிப்பறைகளை கட்டித்தருமாறு கேட்டுக்கொங்க அதேமாதிரி கட்டிக்கொடுக்கறது இல்லாமல் சுத்தம்பத்தமாக வச்சிக்கிங்க அதுக்குள்ளதை அந்த இதில் ஸோ கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் கைங்களை நல்லா கழுவுங்க அதுக்குள்ளது வந்து உள்ள இருக்க ஃபெனாயிலோ உங்களுக்கு அந்த என்ன வ இதுரோ அதுக்கு தகுந்தமாதிரி அந்த ஸ்மெல் வராமல் இருக்க சுத்தம்பத்தமாக வச்சிக்கிங்க